எனக்கு வந்து எங்கள் பேத்தி என் கூட விளையாடிட்டு இருந்தால் அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதன் கூட விளையாடுறது அது தூங்கும் போது ஐயோ இன்னும் எழுந்திரிக்கிலையேனு பார்த்துட்டு இருக்கோம் அது ஏன்ச்சு விளையாடும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதேமாதிரி கும்பலாக பேமிலியோடு வெளியில் கிளம்பி போய்ட்டு நல்லா பார்க்கு பீச்சி அந்தமாதிரி இடத்துலாம் போய்ட்டு வெளியில் இப்போ கும்பலாக சாப்பாடு வீட்லேயே கட்டிகிட்டு போய்ட்டு அதுலாம் உக்காந்து சாப்பிட்டு கும்பலாக இருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வெளியில் ரொம்ப அதாவது வெயில் டைமில் ஊட்டி கொடைக்கானல் கோவா இந்தமாதிரி டைமுக்கு போகும்போது ஃபேமிலியோட போய்ட்டு ஒரு ஒரு ஒரு வாரம் பத்துநாள் நம்ம வீட்டில் இங்கே வீட்டையே மறந்துவிட்டு அங்கே இருக்கும் போது அதில் வர சந்தோஷம் அதில் வர மகிழ்ச்சி ரொம்ப இதாக இருக்கும் அதுவும் இங்கிருந்து போகிறப்போ பஸ்லலாம் அவ்வளோ அமர்க்களமா தனியாக பஸ்லாம் வச்சிகிட்டு போவோம் டூரிஸ்ட்டு மாதிரி அவ்வளோ அமர்க்களமா இருக்கும் அதிலே பாடு பாட்டு போட்டு விடுவாங்க டேன்ஸ் எல்லாம் ஆடி அந்த டேன்ஸ்க்கெல்லாம் பிரைஸ் கொடுப்பாங்க அதேமாதிரி வெளியில் இப்போ டூரிஸ் போவோம் இப்போது ஒரு நாங்கள் இப்போது போனோம் ஒரு எட்டுநாள் டூரு போனோம் அந்த எட்டு நாள் டூரு எப்படி எட்டு நாள் போச்சுன்னே தெரில அந்த அளவுக்கு இதாக இருக்கு ஐயோ சீக்கிரமா போயிடிச்சே போயிடிச்சேன்ற நிலமையில ஆகிடிச்சி அவங்க கூட போய்ட்டு இந்த கபடி போட்டிலாம் வச்சு விளையாடுவோம் பீச்சில் தண்ணியில் தண்ணியில் போய் இறங்கிட்டு ஃபுல்லாக நனச்சிட்டு அதுக்கு அப்றம் கபடி வைப்பாங்கோ எப்படி ஓட முடியும் பாருங்கள் அப்றம் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்கோ அப்றம் இந்த குண்டு எறிதல்லாம் வைப்பாங்க நடன போட்டி வைப்பாங்கோ இதலாம் பார்க்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு அது வந்து ஃப்ரெண்டுங்களோட போகும்பாருங்க ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டுங்களோட அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அதுமாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் சேர்ந்து அது ஐம்பத்தி எட்டு பேர் உக்காருலாம் அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தான் போனோம் எட்டுநாள் டூரு ஊட்டி கொடைக்கானல் கோவா பெங்களூரு பாண்டிசேரி வந்து நிறைய இடத்துல எட்டுநாள் அவ்வளோ சுற்றினோம் பாருங்கள் மதுரை கோவிலுக்கெல்லாம் போய்ருக்கோம் கன்னியாகுமரி போய்ருக்கோம் வேளாங்கண்ணி போயிருக்கிறோம் அதலாம் இந்தமாதிரி ஊருங்களுக்குலாம் போய்ட்டு பார்க்கும்போது அந்த அந்த இயற்கை காட்சிலாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சினாக்கா அந்த தனியாக போகிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த பீச்சில் நிக்கும் போது கும்பலா பத்து பேர் கை கோர்த்துட்டு நின்று ஒருத்தன் கீழே விழுறது அவங்கள தூக்குறது இன்னொருத்தர் ஐயோ ஓடி புடிச்சு விளையாடுறது அப்படி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு போய்ட்டு வீட்டுக்கு எல்லாம் போவோம் காலையில் டிஃபனு மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு எல்லாம் அவங்கள்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் உக்காந்து அப்படியே சரவுண்டு கட்டி அடிப்பாங்க பாருங்கள் ரவுண்டாக உக்காந்துப்போம் எல்லாம் வாங்கிகிட்டு வந்து இந்த மணி அடித்தா சாப்பாடுன்னு சொல்வாங்க பாருங்க அந்த மாதிரி அங்கே கூப்பிடுவாங்க தட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம் சாப்ட காலையில் டிஃபன் போடுவாங்க சாப்பிடும்போது வாங்கிகிட்டு ஒரு ரவுண்ட் உக்காருவோம் பாருங்கள் அந்த ஐம்பது பேர் ஐம்பத்தி எட்டு பேரும் பாக்கவே அவங்கவங்க கும்பல் அப்படியே ரொம்ப உக்காரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் வேணும்ன்றது வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்வாங்க போதும் திருப்தியாக ஆகிடுச்சி அப்படின்னு அதேமாதிரி கோவாவுக்கு போனோம் பாருங்கள் அவ்வளோ அந்த போட்டிங்கில் போகும்போது நைட்டில் வந்து கலர் லைட்டு போட்டு விட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க நிறைய பேர் அனுபவம் அப்போது அந்த டேன்ஸை பார்க்கும்போது இன்னொருவாட்டி போட்டிங் போகணும் போல் தோணும் அவ்வளோ கோவாவில் போகும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஊட்டிக்கு போகும்போது வந்து அந்த டீ அரைக்கிற டீ தூள் ஃபேக்ட்ரி இருக்கும் அது உள்ள கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்க எங்களை அது உள்ள சுற்றிக் காமிக்க அது உள்ளே போகும்போது அந்த எலை எப்படி பறிக்கிறது அந்த எலை எப்படி அது உள்ள போய் காய வைக்கிது அது எப்படி அரைக்கிறது அது எப்படி தூள் ஆகி வெளியே வருது எல்லாம் பார்த்தோம் அந்த மிஷினு அங்கே போய்ட்டு அந்த டீயை டீ வந்து மொத்தம் ஏழுவகையான டீ தருவாங்க குடித்து பார்த்துட்டு நம்ம வாங்கணுன்றதுக்காக பிஸ்கெட் டீ தூள் இருக்கு அந்த டீ தூள் இருக்கு சாதா டீ தூள் இருக்கு அப்படியே டீத்தூளே ஏழு வகையான டீ ள் வச்சுருப்பாங்க அந்த டீ தூள் அந்த டீயை வாங்கி குடிக்கும்போது அதோட டேஸ்ட் அங்கே இருக்கும் பாருங்கள் இங்கே ஆனால் வர்றது கலப்படம் வருது நமக்கு அங்கே அரைக்கிற இடத்துலே டீ குடித்தாக்கா இன்னும் ரெண்டு டீ குடிச்சுட்டு சாப்பாடு வேணாம்ன்ற அளவுக்கு இருக்கும் ப்ரீயாகதான் கொடுப்பாங்க போறவங்க எல்லோருக்கும் சுற்றி பாக்கிறவங்களவுக்கு நம்ம அந்த டீ தூள் வாங்கணும்ன்றதுக்காக டீ கம்பனிகாரன் கொடுப்பாங்க நல்லா நல்லாயிருக்கும் அதலாம் எங்களுக்கு மறக்க முடியாது மகிழ்ச்சி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதேமாதிரி அந்த சூசைட் பார்க் இருக்கும் அந்த கமல்ஹாசன் கூட குணா படத்திலலாம் நடிச்சிருப்பார் அந்த இடத்துல போனோம் பாருங்கள் ஃபுல்லாக சவுக்கு தோப்பு அங்கே கம்பி வேலிலாம் போட்டிருக்கும் அது காமிச்சாங்க இந்த இடத்துலலாம் கமல்ஹாசன் வந்து சூட்டிங்லாம் எடுத்தது அப்படின்னு குணா படத்துக்கு அதலாம் வந்து எப்பவும் மறக்க முடியாது நம்ம அவர் போன இடத்துக்கு நம்மளும் போயிருக்கிறோமேனு அப்படின்னு அந்த மகிழ்ச்சி வரும் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த டைமுக்கு அப்படியே ஒரே ஆனந்தமாக இருக்கும் அதேமாதிரி போறவங்க ஃபுல்லாக நின்று குரூப் போட்டோ எடுப்போம் குரூப் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது அது எடுத்து ஆல்பம் போட்டு வச்சு இன்னைக்கும் அதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆல்பத்தலாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இவ்வளோ பேர் கூட போய்ருக்கோமே இத்தனைநாளு இருக்கோம் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதலாம் மறக்க முடியாது அதேமாதிரி இதுக்கு கன்னியாகுமரி போகும்போது அங்கே வந்து மீனுக்கு ரொம்ப விஷேஷம் அப்படியே ப்ரஷாக இருக்கும் மீன் உயிரோடு கொண்டுவந்து அப்படியே போட்டு நம்ம கண்ணுமுன்னாடி செய்து தருவாங்க ஸ்லேஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசு இருக்கும் அது சூடாக வாங்கி சாப்பிடும் போது அந்த கன்னியாகுமரிக்கு அவ்வளோ அந்த மீனுக்கு அழகே அங்கேதான் வரும் கன்னியாகுமரியில்தான் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி இது எறால் வந்து கொண்டுவந்து நான் எறால் இவ்வளோ பெருசு இருக்குனு பார்த்ததே அங்கேதான் உயிரோடு ஒரு வெரலு நீட்டுக்கு அவ்ளோவ்ளோவு பெருசு கொஞ்சம் அப்படியே ப்ரெஷ்ஷா கொண்டு வந்து போட்டிங்கில் கொட்டுவாங்க பாருங்க அந்த எறாவெல்லாம் பார்க்கும்போது அது அந்த மகிழ்ச்சி வருமே இதல்லாம் நம்ம வெளியில் இங்கே இறந்துட்டது எத்தனை நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுலாம் வீட்டாண்ட கொண்டு வந்து விற்பாங்க அதலாம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா எத்தனை நாள் இறாவோ நாங்கள் பாக்கிறது அங்கே அது கொண்டு வந்து கொட்டும்போது அப்படியே நெளியும் பாருங்கள் அது ஒரு பாம்பு நெளியுற மாதிரி நெளியும் அவ்ளோவளோ நீட்டாக இருக்கும் அது பார்க்கும்போது அது அப்படியே கையில தூக்கி விளையாட்டி அது அந்த அதில் வரும் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி இதுக்கு கன்னியாகுமரிக்கு போகும்போதும் அந்த மீன் வருவல் அதான் சீலா மீன் வஞ்சரம் மீனுலாம் சொல்வாங்களே இங்கலாம் இங்கலாம் என்னங்க எத்தனை நாள் மீனோ அங்கே அங்கே வருது பாருங்கள் உயிரோடு அப்படியே ஆனால் பக்கத்தில் இருந்தால் டெய்லி கூட போய் வாங்கி சாப்பிட்லாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குதுங்க பார்க்கும்போது ஏன்டா நம்ம இங்கில்லாம போய்ட்டோம் கன்னியாகுமரியில இல்லாமன்ற முறையில் தோன்றும் அந்த அளவுக்கு இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம் அது வந்து நாலு பக்கம் வாசல் எங்களுக்கு தெரியாது நாங்கள் உள்ளே போய்ட்டு திரும்ப வெளியே வரும்போது அடுத்த வாசலில் வந்துட்டோம் என்னங்க நாங்கள் இங்கேதான் வந்தோம் இங்கேதான் செப்பல்லாம் விட்டுவிட்டு போனோம் காணோம் இந்த பூக்கடை ஒன்று இருந்துச்சி அவங்கிட்ட சொல்லிட்டு விட்டுவிட்டு ஏங்க இங்கே நாலு பக்கமும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் கோபுரம் நிறையா நாலு பக்கம் ஒரே மாதிரி வாசல் இருக்கும்ங்க நீங்கள் அந்த கோபுரம் பக்கம் விட்ருப்பீங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்னுவாங்கோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி மகிழ்ச்சி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அம்மனை பார்க்க காஞ்சிபுரம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம் அங்கேயும் பெருமாள் கோவில் எல்லாம் பாத்திருக்குறோம் அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரிக்கு எங்கள் எங்ள் பச்சையம்மா கோயிலுக்கெல்லாம் போவோம் அது குல தெய்வம் கோவிலுக்கு போனால் அப்படியே ஃபுல்லாக எங்கள் பங்காளிங்க கூட போவோம் அது அவ்வளோ நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே போய்ட்டு பொங்கல்லாம் வச்சு திருவிழா மாதிரி பண்ணிவிட்டு வருவோம் அது பார்க்கும்போது அந்த ஒரு நாள் போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஐயோ சீக்கிரமா பொழுது போய்டுச்சேன்ற நிலைமைக்கு இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ எங்களுக்கு மகிழ்ச்சியாக வெளியில் போகணுன்னு ஆரம்பிச்சாலே ஃபேமிலியோட போகணும் இல்லைனா ப்ரெண்டுங்களோடு போகணும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்